ஹலோ சுமதி ஹோட்டலுங்களா அப்படியா சரி திறந்துனுக்குதுங்களா ஓட்டல் சரிங்க எங்களுக்கு ஒரு வ விருந்தாளிங்க ஒரு பத்து பேரு வராங்க எங்கள் வீட்டுக்கு பார்சல் கிடைக்குங்களா என்ன ஒரு பார்சல் ரேட்டுங்க எண்பது ருபாவா சரி பத்து பார்சல் கொண்டாந்து கொடுத்துறிங்களா எம்ஜி ரோட்டில் இருக்குது எங்கள் வீடு இதே ஃபோன் நம்பர் தான் நீங்கள் வந்து ஃபோன் அடிங்க நான் கீழே வந்து வாங்கிக்கிறேன்